ஆ அண்ணா கேப் புக் பண்ணியிருந்தேன் ஆமாண்ணா இந்த டிஎன்பாளையம்லேருந்து ஈரோடு போறத்துக்கு ஆமால் எங்கே புக் பண்ணி ஒன்னவர் ஆச்சு இன்னும் வரவே இல்லை

சரிங்கண்ணா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எங்கேண்ணா ஒன்னவர் ஆயிடுச்சுங்கண்ணா முன்ன கால் பண்ணும் போதும் இதே தான் சொன்னிங்க இல்லை ஒன்னவரா ஒரே இடத்துல இருக்கீங்கன்னால் எனக்கு நீங்கள் லொக்கேஷன் இல்லைனா ஷேர் பண்ணுங்கண்ணா ஆ உங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு அனுப்ச்சுவிடுங்கண்ணா

ஆ அ ஒன்னவருக்கு மேல் ஆகப்போது நீங்கள் இன்னும் வரவே இல்லை எனக்கு டைம்மாயிகிட்டே இருக்குது நான் எப்போ போய் சேர்வது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா சரிங்கண்ணா சரி வச்சுட்றேன்